பிரியாணி இப்போ எதாவது பிரியாணி சமைக்கிறதுக்குனா அதுக்கு தேவையானது குண்டான் கரண்டி அப்புறம் வந்து பீன்ஸு கேரட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவரைக்கா உருளக்கெழங்கு பச்சைப்பட்டாணி கடல பயிறு அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணை கடுகு கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் மசாலானா மஞ்சள்தூள் மிளகாய்தூள் தனி மிளகாய்தூள் கறி மசாலா தூள் பிரியாணி மசாலா அதெல்லாம் தேவைப்படும் தனி மிளகாய் தூள் அப்புறம் எல்லாம் தேவைப்படும் அதை வச்சு எப்படி செய்கிறதுனா எண்ணை ஊத்தி கடுகு எண்ணை ஊற்றி கடுகு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி அப்புறம் பட்ட கிராம்பு ஏலக்காய் கொடி முந்திரிப்பழம் போட்டு வெங்காயம் தக்காளி பீன்ஸ் கேரட்டு எல்லாத்தையும் வதக்கி நல்லா உப்பையும் காரம் தனி மிளகாதூள் இந்த மசாலா எல்லாம் போட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்டின்னு பார்த்து செய்ய வேண்டியதுதான் கரெக்டா இருந்துதுனா அப்புறம் நெய் ஊற்றி குளோஸ் பண்ணிவிட்டு தேவையானது புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு மூடி வைக்க வேண்டியதுதான்